நாங்கள் கொண்டாடுற கலாச்சார நிகழ்வுகள் அப்புடின்னா க்றிஸ்மஸ் நியூஇயர் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் நாங்கள் செலபிரேட் பண்ணுவோம் க்றிஸ்மஸ்ஸு புது ட்ரெஸ் போடுவோம் தீபாவளிலாம் நிறைய லைட்டெல்லாம் போட்டு வச்சிருப்போம் வீடு ஃபுல்லாக தீபாவளினாலே லைட்ஸ் தானே அப்புறம் தீபாவளி அப்போ பசங்களுக்குலாம் நிறைய வெடி வாங்கிக் கொடுத்து எல்லாம் வெடி கொளுத்துவோம் பிள்ளைங்களுக்கு எந்தெந்த வெடி பிடிக்குமோ அந்த எல்லாம் வெடியும் நாங்கள் கொளுத்துவோம் பண்டிகை அப்படின்னாலே புது ட்ரெஸ்ஸு போடுறது நல்லா சமைக்கிறது சாப்புடுறது பொங்கல்னா பொங்கல் வைப்போம் வெண்பொங்கல் சர்க்கர பொங்கல் சொல்லிட்டு அதுக்கு அவியல் அந்த மாதிரி தீபாவளிக்குனா காலையிலே வடை சுடுறது கேசரி இனிப்பு வகைகள் நிறைய பண்ணுவோம் வீட்டில் எல்லா ஸ்வீட்ஸும் பண்ணுவோம் தீபாவளிக்கு க்றிஸ்மஸ்ஸுனாலே கேக்கு க்றிஸ்மஸ் நியூஇயர்க்கு எல்லாருக்கும் கேக் வழங்குவோம் எங்கள் ஃபேமிலியோட எப்போவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்